ஹலோ ஹலோ சார் ஸ்விகியா சார் நான் ஆடர் மாற்றி பண்ணிட்டேன் நான் ஆக்ச்வலி மஷ்ரூம் பிரியாணிதான் வேணும்னு நெனைச்சேன் ஆனால் சிக்கன் மாற்றி பண்ணிட்டேன் ஆடரை சிக்கனை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு மஷ்ரூம் பிரியாணி டெலிவரி பண்ண முடியுமா சார்